தண்ணீர் தேவைப்படுற பல்வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலையில எஞ்சோன்ன காலை கடன்களுக்கு தேவைப்படும் குளிக்கிறதுக்கு தேவைப்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவைப்படும் அதோடய முக்கியமாக பார்த்திங்கன்னா நாள் பூராக தண்ணி அருந்துகிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படும் அப்பறம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே அப்பறம் வெளியே பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு நிறைய தேவைப்படும் அது போக தொழிற்சாலைகளெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க விவசாயிங்களைவிட அவங்க தான் நிறைய யூஸ் பண் தேவை தேவைப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணிகள் இந்த கலவை கலக்கறதுக்கு சிமெண்ட் கலக்குறதுக்கெலாம் தண்ணி நிறையா தேவைப்படும் அவ்வளோதான் அப்புறம் மின்சாரம் தேவை மின்சாரம் எடுக்குறதுக்கும் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க இந்த டேம் தொட்டி எல்லாம் யூஸ் பண்ணி மின்சாரம் எடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி